எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ப பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு